குடும்பம் குடும்பத்தில் வந்து இப்போ பிரச்சனை அதிகமாக வருதுன்னா செல்ஃபோன் மூலியமாக தான் அதிகமாக இந்த டச்சு ஃபோன் எப்போ வந்துச்சோ அப்போ தான் ஒவ்வொரு குடும்பத்துலேயும் பெற்றோர் பிள்ளைகளை அதிகமாக உறவுகள் இல்லாமல் போகுது ஏன்னு பார்த்திங்கன்னா செல் தான் அதிகமாக தூங்கி எழுந்திரிச்சாங்கன்னா முழிச்சோன செல்லை தான் தேடுறாங்க செல்ல தேடி மெசேஜ் பண்ணுறது அந்த மாதிரியெல்லாம் குடும்பத்தில் நடக்குது அந்த மாதிரியெல்லாம் நடக்காமல் பார்த்துக்கணும் பெற்றோர்கள் கொஞ்சம் கவனிக்கணும் பிள்ளைங்க என்ன பண்றாங்கன்ட்டு செல்லை எடுத்துகிட்டு போய் தனியா பேசுனாங்கன்னா நம்ம போய் பார்க்கணும் நான் எங்கள் வீட்டில் அந்த மாதிரி தான் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருக்கிறனால என் என் பிள்ளைங்க வந்து ஸ்டேட்டஸ் வைக்கிறது எனக்கு பிடிக்காது மெசேஜ் பண்ணுறது நம்ம தான் ஒன்றும் படிக்கலை ஆனால் நம்ம நம்மளுக்கு தெரியாத அவங்க என்ன பண்ணுறாங்கன்னுட்டு பெற்றோர் கொஞ்சம் பெற்றோர்கள் தான் கொஞ்சம் கவனமாயிருக்கணும் எல்லா பெற்றோர்களும் அந்த மாதிரி கொஞ்சம் வாட்ச் பண்ணிணாங்கன்னா கொஞ்சம் குடும்பத்தில் எந்த ஒரு பிரச்சனையும் வராது எங்கள் குடும்பத்தில் அந்தமாதிரி தான் பிரச்சனை இல்லாமல் போய்ட்டு இருக்குது ஆனால் நாங்கள் செல் வாங்கினா நான் ரொம்ப ஆசை பட்ருக்கேன் ஆனால் இப்போ தான் தெரியுது செல் ஏன் வாங்கி குடுத்தேன்னுட்டு செல்லினால தான் அதிக பிரச்சனையே வருது குடும்பத்தில்